எங்கள் வீட்டைச் சுற்றி உள்ள பகுதிகள் மிகவும் சுகாதாரமாக இருக்க என்னால் முயன்ற உதவிகள் சில சிலவற்றை டெய்லி லைஃப்பில் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் அண்ட் தென் நம்ம வீடு அப்படின்றத தாண்டி அது வந்து நிறைய பேர் நடக்கிற இடம் அந்த மாதிரி கூட இருக்கலாம் அதாவது ரோட் சைடு வாசல் பக்கம் அந்த மாதிரி இருக்கும் போது அங்கெல்லாம் நிறைய ஆடு கோழி அந்த மாதிரி விலங்கினகங்களோடய கழிவுகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம டெய்லி க்ளீன் பண்ணி வச்சுருக்கறத்துக்கு வச்சுருக்கறது நம்மளோடய ஒரு டெய்லி லைஃப்பில் ஒரு அன்றாட கடமையாக கூட நம்ம செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் எங்கள் எங்கள் வீடு தாண்டி ஒரு எங்கள் வீடுஃபுல்லாக ஒரு கிராமம் சைடு அப்படின்றதனால அங்கே வந்து நாங்கள் மாடு ஆடு கோழி அந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகளோடய இருப்பிடம் அதாவது கொட்டகையெலாம் அமைத்து க்ளீன் பண்ணி டெய்லி க்ளீனிங் அங்கே இருக்கும் அந்த மாதிரி சுகாதாரத்தை நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும் அதுக்கப்புறமாக டெய்லியும் வீட்டில் வந்து காலையில் எழுந்திரிச்ச ஒடனே சாணம் கரைச்சிப் போட்டு வீடு க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது டெய்லி வழக்கமா இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் ஸ்ட்ரீட்டில் எல்லாேரோட வழக்கமும் அது தான் கோலம் போடுவாங்க வீடு வந்து அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாசலில் அங்கே சுகாதாரத்தை பேணணும் அப்படிங்கிறதுக்காக சாணம் போட்டு கரைச்சி வீடு வாசல் வீட வந்து கூட்டி விட்டுவிட்டு அங்கே வந்துட்டு கோலம் போடுவாங்க தென் அந்த ஆடு மாடு இதெல்லாம் நம்ம நாங்கள் வளர்க்கும் போது அது இருக்கக்கூடிய ப்ளேஸஸ் அதையும் நாங்கள் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணுன்ட்டு டெய்லி க்ளீன் பண்ணுவாங்க அதுக்கப்புறமாக வீடு சைட்டில் பின்னாடி ரோட் சைடு அங்கெல்லாம் வந்துட்டு ஒட்டடைகள் இல்லாமல் வீக்லி வீக்லி வாரம் வாரம் வாரம் அதை வந்து க்ளீன் பண்ணுறத்துக்கான ஒரு

ரெண்டு வீடு சைடும் க்ளீன் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் ரோடில் புல்லு நிறையா இருக்கும் அந்த நடந்து போகிற ரோடு சைட்டில் அதை வந்துட்டு வேலையாட்கள் வந்து க்ளீன் பண்ணணும் போது நாங்களும் போய் உதவிகரமாக அவங்களுக்காக அவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்கும் நம்ம ரோட் சைடு நம்ம வீட்டு பாதையை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்ட மாதிரியும் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் தென் வீடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பகுதிகளை க்ளீனாக வச்சுக்கிறத்துக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் சுகாதாரத்தைத் தாண்டி நம்மளோடய செல்ஃப் கா செல்ஃப் சுய சுத்தம் அப்படிங்கிறது அதிக அளவில் அங்கே இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு க்ளீனாக இருந்தால் தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்போ அங்கே வந்து நம்மளோடய க்ளீனிங் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு டூயூட்டியாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்கப்புறமாக நம்மளை சுற்றி இருக்கிற ப்ளேஸஸ் நம்ம சார்ந்திருக்கறவங்க அவங்களெல்லாம் நம்ம வந்து சுகாதாரமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சிக்கணும் ஒவ்வொரு செயல்முறையும் நம்ம வந்து சுத்தமாக செய்யணும் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற ச சுட்சுவேஷனில் பாசிபிள் கிடையாது அப்போ அதுக்குத் தகுந்த மாதிரியும் நம்மளோடய ஆக்டிவிட்டீஸை மாற்றிக்கணும் இந்த விஷயத்துக்கு நம்ம இவ்வளோ இதாக இருந்தால் ஆப்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசித்து அதுக்குத் தகுந்த மாதிரி நம்மளோடய டெய்லி க்ளீனிங் டியூட்டியை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோவ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும் அண்ட் தென் நம்ம வீடு மட்டும் இல்லாமல் நம்ம வீடு நம்ம ஸ்ட்ரீட் நம்ம வில்லேஜ் நம்ம டிஸ்ட்ரிக் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு இடமா க்ளீன்னாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோடய கண்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக இருக்கிறத்துக்கு ஹெல்ஃப் ஹெல்ஃப்ஃபுல்லாக இருக்கும் பேசிக் நம்ம வீடு நம்ம இந்த மாதிரியான விஷயங்களில் ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் பெரிய லெவலில் போகும் போது அது ரொ நிறைய பெனிஃபிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது